ஆ சார் ஸ்ரீ ட்ராவல்ஸுங்களா ஆ சார் என் பெயர் விக்னேஷுங்க சென்னைலேருந்து பேசுறேன் சார் ஆக்சுவலா இந் இந்த சாட்டர்டே வந்துட்டு கோயம்புத்தூர் வரோம் சார் நமக்கு வந்துட்டு சண்டே மார்னிங் வந்துட்டு இங்கே மருதமலையில் தரிசனம் பார்த்துருக்கேன் ஆ சார் இருக்குது அது போக வந்து சாட்டர்டே மார்னிங்கே வந்துடுவோம் ஸோ பக்கத்தில் நியர் பை ப்ளேஸஸும் பார்க்கணும் எங்களுக்கு ரூம்ஸ்ஸுமே கொஞ்சம் கோயில் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார் அதான் மார்னிங் வந்து நம்ம டேரக்டா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே நம்ம ஸ்பார்ட்ஸ் பார்க்கறோம் பார்த்துட்டு நைட் வந்துட்டு கோயில் கிட்டேயே போய் ஹால்ட் ஆகுற மாதிரி சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஒரு எட்டு பேரு சார் ஆமாம் சார் இனோவா எடுத்துக்கலாம் சார்

ஓகே ஓகே சார் ஓகே சார் டீட்டைல்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் நமக்கு வந்துட்டு ப்ளேசஸ் அங்கே சுற்றிப்பார்க்கறது எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சி விட்ருவீங்களா சார்

சரி ஓகே சார் நமக்கு சரி ஓகே சார் சாட்டர்டே நீங்கள் ப்ளான் பண்ணிக்கங்க சார் சண்டே மார்னிங் வந்து நமக்கு தரிசனம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஹாஃப் டே வரைக்கும் அங்கே கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஏதாச்சும் சும்மா ஒரு ரெஸ்ட்டாரெண்ட் மட்டும் போயிட்டு அப்டி வரமாதிரி சார் அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருங்க ஆ ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் நமக்கு வந்துட்டு அந்த ஒன் நைட் ஸ்டே மட்டுந்தான் மார்னிங் வந்து நம்ம கோயில் முடிச்சுட்டு அப்டி நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்து ரெஸ்ட்டாரெண்ட் முடிச்சுட்டு அப்டி ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்க சரி ஓகே சார் இப்போ பேமெண்ட்டலாம் எப்படி சார் ஓகே ஓகே சார் இது கன்ஃபார்ம் தான் சார் பண்ணிக்கலாம் நம்ம நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் நெட்டில் பார்த்துட்டேன் உங்களோடய் இது ஓகே சார் நம் பெஸ்ட்டா பண்ணிக்கொடுங்க சார் நம்ம அடுத்த இது பண்ணிக்கலாம் சார்

ஆ ஓகே சார் நான் அந்த புக்கிங்க்கும் ஆதார் இதெல்லாம் அனுப்பிச்சி விட்றேன் சார் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ சார்